தோட்டத்தில் வந்து வேலை செய்கிறனா ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு செடிங்க வைச்சா அழகா இருக்கும் அது பாக்கிறதுக்கு டீசெண்டாக நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கொசரம் தான் நான் நாங்கள் அதை வந்து விருப்பப்பட்டு அந்த செடிங்களை வைச்சி வேலை செய்கிறோங்க அது வந்து டீச்சருங்களுக்கா சாமிக்கா அதில் ஒரு பூ பூத்து அது யூஸி ஆகுது அந்த யூஸ் ஆகக்குள்ள நாங்கள் வந்து சாமி கும்பிடக்குள்ள செடியில் இன்னைக்கி நம்ம தோட்டத்தில் பூ இருக்குதுங்க அந்த பூவை பறித்து சாமிக்கு வைச்சி சாமி கும்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த பூச்செடியை வளக்கிறோங்க டெய்லி தண்ணி ஊற்றி அந்த செடியை வளத்து அந்த பூவை பறித்து சாமிக்கு வைச்சி நாங்கள் சாமி கும்பிடுவோம் சாமி கும்பிடாத அன்னைக்கி மிஸ்ஸுங்க பறித்து வைச்சிக்கிட்டு அழகா இருக்குது செவ்வந்தி நீங்கள் வளத்துன செடியில் பூ அழகா இருக்குது நாங்கள் பறித்து வைச்சிக்கிட்டோம் நீங்கள் திட்டிறாதீங்கன்னு சொல்வாங்க அதனால என்னங்க மிஸ்ஸு நாங்கள் திட்டமாட்டோங்க நீங்கள் வைச்சாலும் ஒன்று தான் நாங்கள் வைச்சாலும் ஒன்றுதாங்கன்னு நாங்கள் சொல்வோங்க சரிங்க ஆண்ட்டி தேங்க்யூ அப்படிம்பாங்க பரவாயில்லைங்க மிஸ் அதனால என்னங்க அப்படின்னு நாங்கள் சொல்வோங்க அதனால அந்த வேலை வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க அதனால நாங்கள் அந்த வேலையை தொடர்ந்து நாங்கள் விருப்பப்பட்டு செய்கிறோங்க நான் செய்கிறேங்கிறதுக்காவ இன்னொருத்தர் அந்த வேலையை என்னோடு சேர்ந்து ரெண்டு பேரும் செஞ்சுக்கிட்டு அதை பாதுகாப்பாக அந்த தோட்டத்தை பாதுகாத்து இருக்கிறோங்க